நீச்சல் வந்து எப்படி கத்துக்கிறதுன்னா அதாவது ஒரு கிணத்துல பழுப்பு அதாது மோட்ரு செட் ப பழு பம்பு இருக்குது இல்லையா பழுப்பு இருக்கும் அதுக்கு முன்னால் இரும்பு பழுப்பு இருக்கும் பசங்களை கிணத்துல குதிக்க சொல்லிட்டு குதித்து யாரு குதிச்சாலும் மேல தண்ணி தே மேல வருவாங்க அந்த பழுப்பு பிடிச்சி பழக சொல்கிறேன் ஃபஸ்டு நாங்கள் புடவையோ இதுமாதிரி கட்டிலாம் வந்து நாங்க குழந்தைங்க இடுப்பில் கட்டிலாம் கத்துக்குடுக்கிறது கிடையாது தைரியமாக கிணத்துல குதிப்பாக குதிச்சிட்டு அந்த பழுப்பு பிடிச்சிக்கோ குதிச்ச உடன மேலதான் வருவான் மேல வந்த விடனும் தெ திணருவான் அதனால பழுப்பு பிடுச்சிக்கினியா பழுப்பு ஒரு உத உதச்சிட்டு அப்டி கரையப்புடி கரைய உதச்சிட்டு அப்டி பழுப்பு பிடிக்கணும் அந்தமாதிரி தான் நீச்சல் கத்துக்குடுப்போம் நாங்கள் எந்த குறையும் இல்லாமல் நிறையப்பேர ஆனால் எந்த யா இது வரைக்கும் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது நிறையப்பேர் நீச்சல் கற்றுக் கொடுத்துருக்கேன் நான் என்னுடைய கருத்து வந்து இப்படி தான் அதாவது பம்பு செட்டு மோட்ரு எங்கள் இருக்கோ அங்கே தான் போய் குதிக்க சொல்வேன் கிணத்துல அதுமாதிரி தான் கத்துக்குடுத்துருக்கேன்ப்பா ரைட்டு